எனக்கு பாத்திங்கன்னா தமிழ்மொழி அப்புறம் பாத்திங்கன்னா ஆங்கிலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும் அவ்வளோ தான் ஆனால் வந்து தமிழ்மொழி எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னா நம்மளோட தாய்மொழி தமிழ்மொழி நாம வந்து எங்கள் போனாலும் வந்து தமிழில் தான் பேசுறது அதிகமாக விரும்புவோம் ஆனால் வெளியில் போகும்போது ஒரு கடைக்கோ ஒரு ஷாஃபிங் மாலோ போகும்போது அங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஆங்கிலத்தில் பேசுறதை தான் விரும்புறாங்க அவங்க வந்து தமிழில் பேசுனா நம்மளை வந்து ரொம்ப ஒரு எளக்காரமாக பார்க்கறது ஏதோ படிக்காதவங்க பார்க்க பட்டிக்காட்டான பார்க்கற மாதிரி பார்க்கறது அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கும் ஆனால் வந்து அதுக்காக வந்து தமிழ்மொழியலாம் விட்டுக்கொடுக்க முடியாது நான் எப்பையுமே வந்து தமிழ்மொழியில் தான் பேசுவேன் மற்றவங்க அதை எப்படி ஒப்பிடுறாங்கங்கிறத பற்றி எனக்கு அது கவலை இல்லை நான் வந்து தமிழ்மொழியில் தான் பேசுவேன் என்னோட தாய்மொழி தமிழ் நான் எப்பையுமே தமிழ்மொழி தான் முதன்மையான மொழியாக எடுத்துக்கறேன்